பார்த்திங்கனா நான் வந்து காலேஜ் சேரப்போனேன் புதுசாக அப்போ வந்து பார்த்திங்கனா எல்லாரும் இந்த குரூப் எடு அந்த கேட் ட்ரிபிள்இ சிவில் இன்ஜினியரிங் சிஎஸ்இ இதுமாதிரி நிறைய எடுக்கச் சொன்னாங்க ஆனால் என் மைன்ட்ல வந்து ட்ரிபிள்இ தான் யோசிச்சேன் ஆனால் வேல இல்லை ஸ்கோப் கிடைக்காது அதுமாதிரி சொன்னாங்க ஆனால் நான் அதுதான் படிப்பேனு சொல்லி இது பண்ணி படிச்சேன் ஆனால் இப்போ நல்ல படிக்க முடியுது எனக்கு ஒரு ஸ்கோப் இல்லைனு சொன்னாங்க ஆனால் எனக்கு இப்போ நல்ல ஒரு ஜாப்பும் கிடச்சிச்சு ஜாப் கிடைச்சிச்சி அதனால எனக்கு என்னனா நம்மளுடைய இது வந்து ஏன் மனசுக்கு நம்ம என்ன தோணுதோ அதை மட்டுந்தான் நம்ம முடிவு எடுக்கணும் அத் பார்த்திங்கனா இன்னும் மெக் சிஏ சொன்னாங்க அது எடுத்திருந்தா அது ஒரு நல்லா ஜாப் கிடைச்சிருக்கும்